என்ன வந்து காளான் பிரியாணின்னா அது ரொம்ப பிடிக்கும் அது வந்து செய்முறை எனக்கு வந்து தெரியல இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாத்தையும் பார்த்து இது இது இவ்ளோ இவ்வளோ கிராம் போடணும் அப்படின்றத கணக்கில் எடுத்து செஞ்சு தான் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்கள் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது அப்படியே கேசரி செய்கிறதுன்னா அதுக்குத் தேவையான பொருள்களெலாம் எடுத்து கேசரி செஞ்சோம் செஞ்ச இடத்துல சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்கள் எனக்கு அது வந்து எப்படி செய்கிறதுன்னு தெரியல இருந்தாலும் எனக்குத் தெரிஞ்சத வச்சு செஞ்சக்குள்ள ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்கள்